எங்கூரில் எல்லா மொழி இனத்தவங்களும் இருக்கறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனு ஐயர் எல்லாருமே இருக்கறாங்க இருந்தாலும் எந்த மொழி வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒன்னாக தான் இருக்கிறோம் வாழ்ந்துட்டுருக்கறோம் எங்கூர் சத்தியமங்களம் சத்தியமங்களத்தில் பார்த்தீங்னாக்கா கடம்பூர் மலைப்பகுதியில் பழங்குடியனர் மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டுருக்கறாங்க அவங்களும் அவங்க மொழியும் எங்கள் மொழியும் எல்லா ஒரே மாதிரி தான் இருக்கு எந்த வித்தியாசம் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் நாங்கள் எல்லாமே ஒன்னாக தான் வாழ்ந்துட்டுருக்கறோம்